டாக்டரா டாக்டரு எனக்கு வந்து கொஞ்சம் உடம்புக்கு முடியலை ரொம்ப கை கால்லாம் வலித்து ஒரு மாதிரி இருக்குது என்ன செய்யலாம்

இல்லை வீட்டில்தான் இருக்கோம்

வேறு எதாச்சும் டிரீட்மெண்ட் சொல்லுங்கள் அந்த மாதிரிலா எதுவும் இல்லை தலை லேசாக தலை வலிக்கி அப்படியா எப்போ வரலாம் ஆ சரி வேறு அட்ரஸு

சரி அப்போது வரேன் நாளைக்கு ஃபீஸ் அதிகமாகுமா ஆ சரி சரி ரெண்ட்டு